சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார் எப்படிங்க நீங்கள் பேர் சொன்னால் தான் ஞாபகம் வரும் உங்கள் பேர் என்னது சொல்லுங்கள் சார் என்ன விஷயமா கால் பண்ணியிருக்கீங்க அப்படிங்களா என்ன தேதியில் கூப்பிட்டு என்ன தேதியில் வைச்சீங்க இந்த மாதங்களா இ இந்த மாதங்களா போன மாதம் ஆறாந்தேதிங்களா போன மாதம் ஆறாந்தேதிங்களா சரி ஓகே இப்போ என்ன தேவைப்படுது உங்களுக்கு அப்படிங்களா ஓகே ஓகே சார் ஒன்றும் இல்லைங்க சார் அதுக்கப்புறம் அன்னைக்கு நாங்கள் மட்டும் ஒரு ஆறு விசேஷத்துக்கு வந்து ஃபோட்டோ க எடுத்தோம் ஸோ உங்கள் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தங்கச்சிக்கு வந்து என்ன என்ன விசேஷத்துக்காக எடுத்தீங்க நீங்கள் காது குத்தலுங்களா ஓகே ஓகே அது அது தாங்க ப்ராபளமே என்னென்னா அன்னைக்கு வந்த ஆறு ஃபங்க்ஷனுமே காது குத்தல் தான் அதனால என்னாச்சுன்னால் கொஞ்சம் ஃபோட்டோஸ்ஸெலாம் கொஞ்சம் கலந்துடுச்சு நாங்கள் அது இப்போ ரா ஃபோட்டோவாக இருக்குது ஸோ அந்த ரா ஃபோட்டோ எப்படி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேமராவில் எடுக்கிறோன்னா அந்த கேமராவில் இருக்கிற ஃபோட்டோ வந்து இன்னும் நம்ம ஹார்ட் டிஸ்க்லேருந்து சிஸ்டமுக்கு மாற்றல அது தான் பிரச்சின இப்போ ஸோ எல்லாமே அந்த கேமரா குள்ளே இருக்குது உங் உங்கள் கூட எடுத்த அந்த ஆறு நிகழ்ச்சிக்கான ஃபோட்டோஸும் அதில் இருக்குது ஸோ என்ன பண்ணுன்னால் ஃபஸ்ட் அதை கேமராலேருந்து எடுத்து ரா ஃபோட்டோஸ்லேருந்து எடுத்து அதை க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஹாட் காப்பியாக மாற்றி அதுக்கப்புறம் எடிட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆல்பம் போட்டுக் கொடுக்கணும் ஸோ இதில் ப்ராஸஸ் நிறையா இருக்குது சார் நீங்கள் கொஞ்சம் கோவிச்சிக்க வேணாம் தயவு செஞ்சு நாங்கள் கொடுத்த உங்களுக்கு எப்போ நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு சொல்லுங்கள் நேரில் கூட வாங்க நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் காட்டுறேன் ஆனால் கையோடு தரமுடியுமான்னு தெரியல நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க அய்யோ உங்கள் சுச்சிவேஷன் எங்களுக்கு புரியுதுங்க ஆனால் என்னோடய சுச்சிவேஷன் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னால் வந்து இப்போ விசேஷ நாள் அதிகமாக இருக்குது எங்கள் ஸ்டாஃப்ஸுமே கம்மி தான் கேமராஸும் கம்மி தான் உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணிக் கொடுக்கணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பெஸ்ட்டாக தான் நாங்கள் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் வாழ்க்கையில் வந்து ஃபோட்டோங்றது ரொம்ப முக்கியமான விஷயம் தான் ஸோ அதனால் இந்த விஷயத்த வந்து ஒரு நல்ல சுபகாரியமாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க அதுக்கு நல்ல ஒரு விசேஷத்தில் நல்ல ஃபோட்டோ எடுத்து நாங்கள் உங்களுக்கு நல்லா பண்ணிக் காெடுக்கணுன்னு நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்ருந்தோம் அதனால் உங்களுக்கு மட்டும் இல்லை எங்கள் கஸ்டமர்ஸ் எல்லாேருக்குமே இதே ப்ராப்ளம் தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் முன்னேப் பின்னே ஆனாலும் கரெக்டாக கொடுத்துட்றேன் ஆனால் எங்களோடய ஃபினிஷிங்கை பார்த்து நீங்களே ஆச்சரியப்பட்டு எக்ஸ்ட்டா காசு கொடுப்பீங்க அந்தளவுக்கு மானாவாரியாக பேசும் நாங்கள் பண்ணுவோம் ஓகேவா ஓகேவா சார் ஹலோ சார் ரெண்டு நாள் அதிகம் சார் நீங்கள் நீங்கள் நேரில் வாங்களேன் உங்களுக்கு ஒரு டூ ஹவர்ஸ்சில் முடித்துக் கொடுத்து நான் மா மாஸ் காட்டிடுறேன்